இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லோரு வீட்டிலையும் அந்தந்த நம்ம பாட்டி தாத்தா வீட்டிலலாம் நிறையா மூலிகைகள் வந்துட்டு நம்ம நிலத்துலையே வந்துட்டு வைக்க வந்துட்டு ஆரம்பிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரவள்ளி அதுக்கப்புறம் துளசி அதுக்கப்புறம் முருங்கை முருங்கைக்கீ முருங்கை தலை இந்தமாதிரி நிறைய நிறையா மூலிகைகள் பார்த்தீங்கன்னா கீழாநெல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு வீட்டிலையே வச்சிருப்போம் ஆனால் இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் பார்த்தோம்னா நம்ம அந்த மாதிரியெல்லாம் அதிகமாக உபயோகப்படுத்துறதையே வந்துட்டு மறந்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடி மா நம்ம வீட்டு முன்னாடி இடம் இல்லை அப்படின்னா கூட மாடியில் வந்துட்டு நம்ம ஒரு தொட்டியில் வச்சு எல்லா மூலிகைகளையும் இப்போ வந்துட்டு நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வீட்டில பார்த்தீங்கன்னா நான் வ நான் வைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா துளசி வெ வெ துளசி அதுக்கப்புறம் வந்துட்டு வெத்தலை வெத்தலை வெத்தலை கொடி அதுக்கப்புறம் வந்துட்டு கற்பூரவள்ளி கற்றாழை இந்தமா எலுமிச் எலுமிச்சை எலுமிச்சை கொழுந்து அதுக்கப்புறம் இதமாதிரி நிறையா மூலிகைகள் வந்துட்டு நம்ம வந்துட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி வந்துட்டு நிறைய மூலிகைகள் செடியெலாம் நம்ம வீட்டிலே வந்துட்டு நிறைய வளர்க்க இப்போ ஆரம்பிச்சிட்டோம் இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு என்னென்ன நெல்லி நெல்லிக்காய் நெல்லி மரநெல்லிக்காய் மலைநெல்லிக்கா இது மாதிரி வந்துட்டு துளசி இந்த மாதிரி நிறைய நிறைய வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன தெரியுதோ எல்லா மூலிகைங்களையுமே நம்ம இப்பெல்லாம் வீட்டிலையே வந்துட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம்